ஹலோ மேடம் ஆ ஆ போன வாரம் பிளட் டெஸ்ட்டு எடு கொடுத்துருந்தேன் மேடம் ரிசல்ட்டு இன்னும் வரலைன் சொல்லியிருந்தீங்க எவ் எவ்வளோ மேடம் இருக்குது சுகரு இரநூத்தி ஐம்பதா ஏற்கனவே டேப்லெட் வெச்சுருக்கோம் அதுவும் சாப்பு ஆ சரி ஏற்கனவே டேப்லெட் கொடுத்துருக்கீங்க அதே சாப்பிணுமா இல்லை வேறு சாப்பில்லாமா மேடம் ஆ ஆ சரி

ஆ சரி சாதம் வந்து மதியம் மட்டும் சாப்பிட்ணும் காய் ரெண்டு பங்கு சாப்பிட்ணும் காலையில் நைட்டு டிஃபனா மேடம் ஆ ஆ ஆ சரிங்க மேடம் ஆ சரிங் மேடம் ஆ சரிங் மேடம் எப்போ மேடம் உங்களை வந்து பார்க்கணும் திரும்ப நெக்ஸ்ட்டு வீக்கா ஆ சரி மேடம்மு அடிக்கடி எனக்கு கேராகுது மேடம் ஆ ஆ சரிங்க மேடம் சரி அடுத்த வாரத்தில் வரேன் மேடம் ஆ சரிங்க மேடம் தேங்க் யூ ஆ சரிங்க மேடம் ஆ தேங்க் யூ மேடம்